எங்கூரில் அம்மங்கோவில் ஆடி மாசமானால் ஆடி பதினெட்டில் திருவிழா கொண்டாடுவோங்க ஆனால் அது கொண்டாடினா ரொம்ப ஃபேமஸான கோவிலு அந்த காலத்திலேருந்து எங்களுக்கு ஃபேமஸு கோவிலு எடுத்து சப்பரம் எடுத்து விட்டு நாங்கள் ஒரு பத்து பேர் ஒரு பயஞ்சிப்பேர் எடுத்துருவோம் பசங்க எடுத்துருப்பாங்க எடுத்து ஊர் சுத்திவிட்டு வந்து சாமி தேங்காய் பழம் ஒ உடைப்போம் உடைச்சிட்டு மறுபடியும் சாய்ந்தரம் ஆனால் ஒரு கடையில் இறங்கிக்குவோம் மறுநாளும் சுற்றுவோம் அது ஒரு திருவில்லா திருவிழா மாதிரி நாங்கள் கொண்டாடுவோம் எங்களுக்கு அது ஊர் உள்ள வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு எங்களுக்கு ஆடி மாதம் வந்து எங்களுக்கு எல்லா ஊர்லேயும் மற்ற நாள் செய்வாங்க ஏன்னா ஆடி மாதம் தான் எங்கள் ஊர் ஃபேமஸான இது அப்புறம் மறுபடியும் இன்னொரு இது வந்து தை மாதம் வந்து தை முடிஞ்சதுமே நல்லி நாயகி கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அது வந்து நாங்கள் ஆடு எல்லாம் அறுப்போம் ஆடு கோழி எல்லாம் போய் அறுத்து அதையும் நல்ல மாதிரியா கொண்டாடுவோம்ங்க அந்த கோவிலுக்கு போவோம் அது ஒரு ஃபேமஸு எங்களுக்கு ஆடிமாதம் அந்த தை மாதமும் நாங்கள் தான் செய்வோம்ங்க எங்கள் ஊரில் நல்லி நாயகி கோயிலில் அப்புறம் மறுபடியும் இன்னொரு கோவில் இருக்குது மாரியாத்தா நோம்பு கோவில் இருக்குதுங்க அது வந்து பங்குனி மாதம் ஆனால் மாரியாத்தா நோம்பு சப்பர சாமியை சப்பரம் இழுத்து விடமாட்டோம் ஆனால் அது சாமி சாமி அழைச்சிட்டு வந்து மாவு இடித்து ஊருக்குள்ளே வந்து மாவு எடுத்துட்டு போய் மாவு எடுத்துட்டு வந்து அதை வெச்சு சாமி கும்பிடுவோம் எங்கள் இதில் எங்கூர் வழக்கப்படி அது வந்து ஆதி காலத்துலேருந்து நடக்கிறதுதான் பாரம்பரிய வழக்கப்படி அது நடத்தும் நடத்துவோம் அதில் அந்த காலத்து இது